கடல் கொந்தளிப்பினாலும் மிகுந்த க கடல் அலை சீற்றங்களினாலும் மீனவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க படகுகள் இதனால் சேதம் அடைகிறது அவங்க வந்து கடல் தொழில் தான் வாழ்வாதாரமே கடல் தொழிலை நம்பி அவங்க செய்யும் போது அவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்படையுறதை நெனைச்சு நான் கவலைப்படுகிறேன் தண்ணீர் வந்து மாசுபடுகிறது காரணம் மக்கள் தான் ஏன்னால் கோ மக்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் இவைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க போட்டுடறாங்க அது காற்றுனால என்ன செய்யுது அடிப்பட்டு கடலுக்கு தண்ணிலைப்படுது அதனால கா தண்ணி ரொம்ப டேமேஜ் ஆகுது நிலத்தடியிலைனாலும் நிலத்தடி நீர்னாலும் ரசாயன கலவைகளினாலும் தண்ணீர் மாசுபடுகிறது